ஹாய் கவின் உன்கிட்டே ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் கேக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன் உனக்கு இந்த விஷயங்கள பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும்ல டிஜிட்டல் உலகத்தில் புகைப்படங்களை எப்படி பதிவிறக்கம் பண்ணுறது எந்த மாதிரியான வகைகளில் மாத்துகிறது புதுசாக எப்படி புதுப்பிக்கிறது பழைய புகைப்படத்தைன்னு சொல்லி உனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சதுனால உன்கிட்டே நான் இந்த ஆலோசனை கேக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு எங்கள் வீட்டில் நிறைய பழைய புகைப்படங்கள் நிறையா இருக்குது எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா அவுங்களுடைய அம்மா அப்பா குழந்தைகள்னு எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா குழந்தைன்னு சொல்லிட்டு நிறைய புகைப்படம் இருக்குது ஆனால் கொஞ்சம் பழசு தான் அதை எல்லாம் கொஞ்சம் புதுசாக மாற்றி என்னோட டிஜிலாக்கரில் ஒரு பேக்கப்பாக போட்டு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக விருப்பம் இப்போது நீ அதை எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொன்னேனா நீ சொல்கிறத வெச்சி நான் ஒவ்வொன்னாக செஞ்சு அதை ஒரு பேக்கப்பாக எடுத்து நான் என்னோட டிஜிலாக்கரில் வைச்சிருவேன் என்கிட்ட மடிக்கணினி இருக்குது நீ எந்த ஆப்பில் போய் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீ சொல்லிட்டேன்னா நான் அந்த பழைய ஃபோட்டாவை எல்லாத்தையும் எனக்கு தெரிந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வடிவமைப்பில் நான் செஞ்சு மொத்தமாக அதை நான் ஒரு பேக்கப் போட்டு வைச்சிப்பேன் அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாகவே மொத்த புகைப்படத்தையும் ஒரே நேரத்த்தில் பதிவிறக்கம் பண்ணணும்ங்கிறதும் எனக்கு தெரியலை அதை பற்றியும் கொஞ்சம் சொன்னேன்னா நான் ரெண்டுமே நானே நீ சொல்ல சொல்ல சரி செஞ்சு எடுத்துடுவேன் ஏன்னா இதை பற்றி நான் வீட்டுலையே இருக்குறதுனால எனக்கு சரியாக தெரியலை இதோடய வேலை வந்து உனக்கு ரொம்ப ஈஸின்னு தெரியும் இதில் நீ நிறையா உனக்கு முன் அனுபவம் இருந்ததுனால நான் உன்கிட்டே இதை கேட்டு தெரிஞ்சிகிட்டு பண்ணலான்னு பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் அதை பற்றின ஆலோசனைகள் சொல்கிறியா ஏன்னா என்கிட்டே டிஜிலாக்கரில் இருக்குது அதை நான் மொத்தமாக பதிவிறக்கம் பண்ணி பேக்கப்பில் போட்டு வைக்கணும்னு பார்க்குறேன் இப்போ உள்ள தொழில்நுட்பம் படி எனக்கு ரொம்ப திறமையாக வேணும் அந்தவோட புகைப்பட வடிவமைப்பு வந்து பழசா இருக்கிறத புதுப்பித்து இப்போ உள்ள தொழில்நுட்ப படி எனக்கு நீ அதை கொஞ்சம் எப்படி பதிவிறக்கம் பண்ணணும்னு கொஞ்சம் சொல் நீ சொல்கிற மாதிரி நானே ஒவ்வொன்னாக செஞ்சிடுறேன் கொஞ்சம் எனக்கு அது என்னென்னு சொல்கிறியா ஆலோசனை கொடுக்குறியா ஓகே ஓகே